பிறந்த குழந்தையை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னால் அவங்களுக்கு அதிகமாக இன்பெக்ஷன் ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்க பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையுமே வந்து சுடு தண்ணிரில் ஸ்டெரிலைஸ் பண்றது ரொம்பவே முக்கியம் முதல் ஆறு மாசத்தில் அவங்க வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து திட உணவுகளை வந்து அவங்க அதிகமாக பயன்படுத்தலாம் சாலிட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றதை வந்து அவங்க எடுத்துக்கலாம் அதுவந்து அவங்களோட டயட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்ளிமெண்டாக இருக்கும்